இந்த எஃப்எம் காதில் மாட்டிக்கின்னு ரோட்டில் போனால் இல்லை பஸ்ஸோ இல்லை வண்டியோ ஹார்ன் அடிச்சாலும் காதில் கேட்கமாட்டிங்குது அந்தமாரி காதில் போடணும் போட்டுன்னு போகறாங்க அது ரொம்ப ஆபத்தானது அது ரொம்ப பா இது பண்ணுறாங்க அதுமாதிரில்லாம் இருக்க வேணாம் எதோ ஒரு கொஞ்சம் நேரம் போட்டோமா காதில் வச்சோமா எடுத்துவிட்டு வச்சிவிட்டு நம்ப ரோட்டை பார்த்து எங்கள் வீட்டுங்கள்லியே ஏன் பிள்ளைங்களே அதுமாதிரிதான் பண்ணுதுங்க நம்ப காதில் செவிட்டு மிஷினாடா மாட்டிங்குறன்னு கேட்டால் என்னாம்மா உனக்கு வேறு வேலையில்லையான்னு என்ன திட்டுதுங்க அதுமாரி வேணாம் அது என்னாத்துக்கு எதோ கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணோமா அதோட விட்டுறணும் எங்கள் வீட்டுக்காரரும் அன்னைக்கு அவரும் அப்படிதான் பண்ணுறாரு காதில் போட்டுன்னு நம்ப வண்டி ஓட்டின்னு போனாலும் ஒரு ஹார்ன் அடிக்கிறது தெரியாமல் இருக்குது நம்ப வ போகறோம் அது பின்னாடிங்க முன்னாடிங்க பின்னாடி ஹார்ன் அடிச்சு வந்தாலும் தெரியமாட்டின்னுது எதோ ஒரு விபத்தாச்சு அதனால அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க அந்த ஹெட்ஃபோனே எனக்கு வேணாம் அது என்னாத்துக்கு ஏதோ கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணணும் அவ்வளோ தான் அது எந்த நேரம் எனி டைமும் காதுலையே செவிட்டு மிஷின்னுமாரி மாட்டின்னு திரிஞ்சின்னு கிடக்குறது என்ன நல்லா இருக்கு அந்த ஹெட்ஃபோன்றது பிடிக்கல முன்ன முன்ன அது வேணான்னு ரத்து பண்ணாக்கூட நல்லா இருக்கும் எனக்கு